முக்கியமான தருணங்கிறது என்னோட மகனோடய படிப்பு தாங்க என்னோடய பையன் படிப்புக்கு எங்கள் வீட்டில் மூணு பேரும் சேர்ந்து அவன் பிளஸ் டூ முடிச்சதுக்கப்புறோம் என்ன படிக்கணும்னு யோசனை பண் நான் கேட்டேன் என்ன தம்பி படிக்கிறேன்னு கேட்டதுக்கு நான் பிடெக் பை ஐடி எடுக்கலாம்னு இருக்கிறங்கம்மா அப்படின்னு சொன்னான் சரி அப்போ எங்கள் வீட்டு குடும்பத்தில் மூணு பேரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணினோம் தம்பி இப்படி எடுக்கலாம் படிக்கலாம்னு சொல்கிறான் என்ன என்ன பண்ணலான்னு கேட்டதுக்கு சரிப்பா சரி படிக்கணும்னா படிக்கட்டும்பா அதே படிக்கட்டும் அது படித்தா என்ன பெனிஃபிட்டுனு கேட்டதுக்கு சரி விசாரிச்சு சொல்றேன்னு சொன்னாங்க அப்புறமேட்டு ஒரு பிரின்சிபாலை போய் கலந்து ஆலோசனை பண்ணிணதுக்கப்பறம் சரி அதை எடுத்து படித்தா நல்லது தான் பரவாயில்ல ஐடி டிபார்ட்மெண்ட் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறோம் அதையே எடுத்து அவனோடய ஆர்வம் என்னவோ அதையே எடுத்து எடுத்தோம் சரி அதையே படிக்கிறேன்னான் சரி படிப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிப்புட்டார் மகனை அதுலையே அதையே படிக்கணும் சொல்லிட்டாங்க ஐடி இது ஐடி டிபார்ட்மெண்ட் தான் எடுத்தான் மூணு அது நாலு இயர் நாலு வருஷம் படித்தாங்க நாலு வருஷம் முடிச்சொன்னே கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்கும்னு எதிர்பார்த்தான் அப்புறம் கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டிருக்காங்க வாய்ப்பு கிடச்சா மிக சிறப்பாக இருக்கும் எத்தனையோ பசங்க கேம்பன்ஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி நிறையா பசங்க செலக்ட் ஆகி போயிருக்காங்க அதே மாதிரி நம்பளுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோங்க